ஹலோ சார் வணக்கங்க ம் ஆ இல்லிங்க சார் சொல்லுங்கள் சார் என்ன பிரச்சனைங்க ஆமாங்க சார் ஆமாங்க ஒரு விசேஷங்க எங்களுக்கு வந்து கொஞ்சம் பூ வேணுங்க ரோஸு மல்லிகை முல்லை எல்லாமே வேணுங்க எல்லாமே தனி தனி பாக்கெட்டில் போட்டு நல்லா நீட்டாக அனுப்பணுங்க ஆமாங்க அந்தந்த பூ என்ன விலையுனு சொல்லுங்கள் சார் ரோஸ் எப்படி ரோஸ் எப்படி மல்லிகை முல்லை எல்லாம் எப்படின் சொல்லுங்கள் சார் எல்லாம் கொஞ்சம் அனுசரித்து போடுங்கள் நாம் வந்து அதில் ஒரு பன்னெண்டு அதில் ஒரு பன்னெண்டு கிலோ வேணுங்க மல்லிகையில் முல்லையில் ஒரு ஆறு கிலோங்க ரோஸ் வந்து ஒரு பத்து கிலோ வேணுமா வேணுங்க சார் நீங்கள் அது பார்த்து கொஞ்சம் விலை எல்லாம் அனுசரித்து போட்டுக் கொடுங்க ஆமாங்க விலைய போட்டு ஆமாங்க வெ இதை போட்டு நல்ல நீட்டாக இந்த கொஞ்சம் கசகசன்னு இருக்கற பூவெல்லாம் எடுத்துடுங்க ஆமாம் விலைய போட்டு நீங்கள் போட்டு கொடுத்தீங்கன்னா நாம் வந்து கொடுத்து அனுப்புறவகிட்ட காசை வந்து உங்களுக்கு கொடுத்தனுப்ச்சிடுறங்க கொஞ்சம் வந்து அதுக்காக நீங்க தாறுமாறாக விலையல்லாம் போடாதீங்க நா வந்து உங்களுக்கு எதாவது பக்கத்தில் எதாவது பார்ட்டிகள் வந்து எதோரு விசேஷம்னாலும் உங்களுக்கு நம்ம ஆட்ரு கொடுக்குறங்க ஆமாம் ஆமாங்க ஆட்ரு கொடுக்குறங்க நீங்கள் போன் நம்பர் கொடுத்திங்கனா நாமளுமே பாருங்கள் அந்த பூக்கடைக்காரர்கிட்ட அப்பறம் பார்ட்டிகிட்ட எடுங்க உங்களுக்கு கொஞ்சம் வெலை அனுசரித்து கொடுப்பாருங்க சரக்கு நல்லாருக்குது அப்படினு உங்களுக்கு சொல்லுவேங்க தெரிஞ்சளவுக்கு நம்மளால முடிஞ்சளவுக்கு உங்களுக்கு நல்லது பண்ணி கொடுப்பங்க மாலை மாலையே ஒரு ரெண்டு மாலை அனுப்பிச்சிவிடுங்க போடலாம் எதாவது சாமிக்கு கீமிக்கு அதுவும் போடலாங்க நல்லது தானுங்க ஒரு நல்ல காரியம் பண்ணுறது அதுதான் அனுப்பிச்சுடுங்க நாளைக்கு எதோரு கல்யாணம் விசேஷன்னால் உங்களுக்கு மாலைக்கு ஆட்ரு கொடுக்குறோங்க ஆமாம் உங்களுக்கு வந்து என்ன விசேஷமாக இருந்தாலும் உங்களுக்கு நாம் உங்களுக்கு நாம் ஆட்ரை கொடுக்குறங்க நீங்களும் சரிங் சரி சரிங்க இன்னும் உங்களுக்கு நல்ல பொருள் மட்டும் நல்லாயிருந்தா போதுங்க உங்களுக்கு தொடர்ந்து ரெகுலராக ஆட்ரு வந்துகிட்டே இருக்குங்க சேர் ஆமாம் ஆமாம் ஆமாம் நாங்களும் வந்து உங்களுக்கு பார்ட்டி பிடிச்சி கொடுப்பங்க எந்த பிரச்சனையும் வராதுங்க ஆ ரேட்டும் நீங்கள் அளவாக சொல்லுங்கள் உங்களுக்கு பணம் அந்த கை மேலேயே கொடுக்குற மாதிரி நாங்கள் கொடுத்துட்ருவங்க ம் சரிங்க சரிங் சார் ஆ நன்றிங்க ம் சரிங் சார்